ஹலோ நெய்வேலி வீடிஆரு டிராவல்ஸுங்களா ஓகே ஓக் இப்போ நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் ஒரு இருபத்தஞ்சி பேர் பக்கத்தில் ஊட்டி கொடைக்கானலுக்கு போலான்னு சொல்லி ரெண்டு நாள் டூர் போட்டிருக்கோம் அது வாடகை எவ்வளோ இருக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ வாடகை ஓ ரொம்ப அதிகமாக சொல்லுறீங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது இருக்குமா அப்படிங்களா

ஆ வர்ற நாலாந்தேதியும் அஞ்சாந்தேதியும் ஓகே தேங்க் யூ பேர் பெரியாங்குப்பம் என் அட்ரஸ் சுதாகரன் மொபைல் நம்பர் வேணுங்களா நையன் ஃபோர் நையன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் நையன் டூ த்ரீ ஓகே